விளையாட்டில் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னால் முக்கால்வாசி கேர்ள்ஸு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸுங்கறது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப குறைவு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவை எடுத்துகிட்டாலும் சரி இல்லை அமெரிக்காவை எடுத்துகிட்டாலும் சரி எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலேருந்து வந்த உலகத்தை கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் ஒன்றோ ரெண்டோ தான் கோல்டு மெடல்கள் அவ்வளோ அவ்வளோவா இருக்காது ஏனால் மற்ற நாடுகள்லாம் வந்து கிரிக்கெட்டை கைவிட்டு ஒலிம்பிக்கில் இறங்கி அவங்க கொஞ்சம் போட்டி வின் பண்ணிவிட்டாங்க நம்ம நாடு வந்து கிரிக்கெட்டை கைவிடாமல் இருக்கறதுனால் தான் இன்று வரைக்கும் எந்த ஒரு கோல்டு காயின் கூட வின் பண்ணல அப்படிங்கறதுக்கே உலக கோப்பைகளை வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் பெண்கள் அதிகமாக ஈடுபடணுங்கிறதே என்னோடய விருப்பம் ஏனால் வந்து பெண்கள் வந்து இப்போ ஸ் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருக்காங்க அவங்கள வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுவாங்க நம்மளை விட ஒரு ஆள் வளர்ந்துடக் கூடாது சொல்லிட்டு அவங்கள அடித்து விட்ருவாங்க அதனால் வந்து அந்த பெண்கள் வந்து அந்த வி சப்போர்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் உள்ளே இப்போ பெண்கள் வந்து விளையாட்டுத்துறைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைவாக இருக்கும் இந்த சப்போர்ட் தரக்கூடிய ஆள் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னால் அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி எப்படியாச்சும் விளையாட்டுன்னு இந்திய அளவில் போட்டியிட்டு ஜெயிக்கலாம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தரலாம் ஆனால் ஒவ்வொரு ஒரு பெண்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஆம்பிளையா விளையாட்டுலாம் ஆம்பிளைங்க விளையாட்டு நீங்கள் போகாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் தன்னம்பிக்கையோடு ஒரு பொண்ணு முயன்று வந்தாலும் அப்படியும் அதுக்கு மேல் இருக்கற ஒரு ஒரு பணக்காரன் என்ன பண்ணிவிடுவான் அந்த பொண்ணை அடியோடு அழித்திருவான் அடி தே அந்த பொண்ணை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்திருவான் இல்லை எதற்காச்சும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்து இது பண்ணிவிடுவான் பெண்கள் வரணுங்கிறது நல்ல விஷயந்தான் வந்தாங்கன்னால் ரொம்ப நல்லாவே இந்தியா வந்து நிறைய தங்க மெடல்கள் வின் பண்ணலாம்